ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயரத்தி தொண்ணூத்தி மூணு பத்து அஞ்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி ப பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு